ஹலோ அண்ணா கேபா ஆ ஆமாண்ணா நான் தான் புக் பண்ணியிருந்தேன் ஆ ஆமாண்ணா நான் கொ நான் வெளியே ஆஃபீஸ் போகணுண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் எப்போ புக் பண்ணிணேன் நீங்கள் எப்போ வந்து நின்றிட்ருக்கீங்க நீங்கள் நீங்கள் எங்கே நிற்கறீங்கனே எனக்கு தெரியலண்ணா சொல்லுங்கண்ணா நானா நான் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்வீ ஸ்வீட் ஷாப்பு விநாயகா ஷ்வீ ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் ஏன்னு ஒரு பெரிய போர்ட்டிருக்குல்லண்ணா அது பக்கத்தில் தான் நின்றிட்ருக்கேன் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஸ்கூல் பசங்கெளாம் இருக்காங்க இந்த சைடில் ஆட்டோஸெலாம் நிற்குது ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் தாண்ணா நிற்கிறேன் ஆ ஆமாண்ணா க்ரீன் கலர் சுடிதார் அண்ணா நீங்கள் எங்கேண்ணா இருக்கீங்க டைம் ஆகுதுண்ணா ஆஃபீஸ்சில் ஒரு ஒரு முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுண்ணா அண்ணா எனக்கு புரியுதுண்ணா ட்ராஃபிக்கு எனக்குந்தாண்ணா புரியுது நீங்கள் எங்கேண்ணா நின்றிட்ருக்கீங்க எனக்கு தெரியலண்ணா சரி பரவாயில்ல நீங்கள் எங்கே நின்றிட்ருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா ஸ்பாட்டுக்கு அண்ணா நான் நான் எப்போ புக் பண்ணிணேன் நீங்கள் வந்ததே ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட்டு அதில்லாம இங்கே நின்றிட்ருக்கேன் அங்கே நின்றிட்ருக்கேன்னு காரணம் வேறு சொல்லிகிட்ருக்காதீங்கண்ணா ப்ளீஸ்ணா அண்ணா ஆமாண்ணா விநாயகா ஸ்வீட் ஷாப் இங்கே பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு கூட இருக்குது அங்கே தான் நின்றிட்ருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா இந்த மீட் டா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணுண்ணா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ணா ப்ளீஸ்ணா கொஞ்சம் வாங்கண்ணா ஆ ஆ ஆமாண்ணா அங்கே தான் லெஃப்ட்டு கட் பண்ணுங்க ஆ லெஃப்ட்டில் இங்கே பாருங்கண்ணா லெஃப்ட்டில் ஆ ஆமாண்ணா ஆ நான் தாண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா சரிண்ணா